ஹலோ கணேஷ் மெஸ்ஸுங்களா இதில் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் வந்து தோசை சப்பாத்தி இது விதவிதமான விதவிதமான கலர் சாப்பாடு இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிருந்தேங்க ஆனால் இன்னும் வந்து வரவே இல்லைங்க அதுக்காக தாங்க ஃபோன் பண்ணிணோம் ஏன் இவ்வளோ நேரம் பண்ணுறிங்க உங்கள் பெயர் என்னங்க உங்கள் பெயர் வந்து என்ன சொன்னீங்க உங்கள் பெயருங்களா விஜயனுங்களா விஜயன் என்னங்க விஜயன் இன்னும் வந்து நீங்கள் வரவே இல்லை என்ன பண்ணுறிங்க என்ன இங்கே வந்து குழந்தைங்க வேறே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் வரவே இல்லை ஆனால் இங்கே வேறே மழை வேறே வந்துட்டுருக்கு என்ன பண்ண போகிறிங்க எப்போ வருவிங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இங்கே பெரியவங்கள்லாம் வேறே ரொம்ப வயிசானவங்க முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லை நாங்கள் வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து ஒரு நாலு செட்டு பூரி பூரி வந்து ஒரு அஞ்சு செட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி இட்லி இட்லி வந்து ஒரு பதினஞ்சு இட்லி அதுக்கப்புறோம் வந்து வெரைட்டி சாப்பாடு வந்து இது வந்து அஞ்சு சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து இது சாம்பார் சாதம் இதெலாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிருந்தோம் நீங்கள் வரேன் வரேன்னு சொல்லிட்டுருக்கீங்க ஆனால் இன்னும் வரக்காணும் அதான் நாங்கள் ஆர்டரு இவ்வளோ இது இத்தனை பொருளும் ஆர்டர் கொடுத்தோம் இன்னும் எப்போ தாங்க வருவீங்க இன்னும் வேறே நீங்கள் வந்து சேர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிரும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இல்லைன்னா நாங்கள் வேறே மெஸ்ஸு பார்த்துக்கிட்டுங்களா நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்ல மாட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிருந்தோம் எப்போ தாங்க வருவீங்க விஜயன் உங்கக்கிட்ட நாங்கள் வந்து கொடுத்தது தப்பா போச்சு குழந்தைங்க வேறே பசியில் எல்லாம் அழுகுறாங்க அதுவும் வேறே கொ சின்ன குழந்தைங்க வேறே அதெல்லாம எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைங்கலாம் வேறே இருக்காங்க என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க உங்கக்கிட்ட போய் நாங்கள் ஆர்டர் கொடுத்தோல்ல அது எங்களுடைய தப்பு தாங்க உங்களுடைய உணவை வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த மெஸ்ஸு நல்லாயிருக்கும் எல்லாம் கொடுங்க கொடுங்கன்னு அதை நம்பி நாங்களும் வேறே கொடுத்துட்டோம் இப்போ மழை வேறே அதிகமாக வந்துட்டுருக்கு இந்த சென்னையில் வந்து எங்கே போயிங்க நாங்கள் ஆர்டர் பண்ணுறது காலையிலே ஆர்டர் பண்ணிணோம் ஆர்டரு பண்ணி மதியம் ஆகிடுச்சி இன்னும் வரவே இல்லைங்க இத்தனை பேரும் இன்னும் சாப்பிடாம தான் இருக்காங்க எப்போ வருவீங்க என்ன வருவீங்கன்னு அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு குறிப்பு மாதிரி சொல்ல மாட்டிங்களா இது எவ்வளோ அமௌண்ட்டாகும் அமௌண்ட்டும் நாங்கள் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னால் எப்படிங்க இது வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க உங்கள் உணவகம் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளிலேயும் ஃபோன்லேயும் வந்து பிரபலமாக இருந்தது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிட்டுருக்கீங்க என்ன சொல்லலாம் சொல்லுங்க நான் எங்களுக்கு இப்போ ஆர்டர் வந்து நாங்கள் வேணாம்னு தாங்க சொல்லப் போகிறோம் ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆர்டர் வந்து வரலை அப்படின்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் இங்கே மற்றவங்க எல்லாம் வந்து பசியில் துடிச்சிட்டுருக்காங்க நீங்கள் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரேன் அப்போ வரேன்னா கேட்டால் வந்து ட்ராஃபிக்கு அப்படிலாம் சொல்லுறிங்க வேறே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் வந்து வேறே ஒரு இடத்துல வந்து ஆர்டர் பண்ணிகிட்டேங்க உங்களோடய ஆர்டர் வந்து எங்களுக்கு உங்களுடைய இது வந்து எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய டெலிவரி எங்களுக்கு வேண்டாம் அதனால் நாங்கள் ஆர்டர் செஞ்சதை வந்து ரத்து செஞ்சுடுறோம் நீங்கள் எங்களுக்கு வாங்கின காசை வந்து நீங்கள் வந்து எங்கக்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா நேரில் வந்து கொடுத்துருங்க சரிங்களா